எங்களுடைய சொந்த ஊரில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா எங்களுடைய ஊரில் மாரியம்மன் திருவிழா புதூர் மாரியம்மன் திருவிழா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம்னா வருடத்திற்கு ஒருமுறை அந்த மாரியம்மா திருவிழா செய்யும்போது அதை நான் ரொம்ப பிடித்த விஷயமா எனக்கு கருதப்படும் ஏன்னா பண்டிகையில் வந்து நாங்கள் போய்விட்டு கோவில்லாம் சுற்றுவோம் அந்த கூட்டத்தை பாக்குவோம் அதேமாதிரி ரங்கராட்டிணம் இது எல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் எனக்கு மாரியம்மன் பண்டிகை எங்கூர் பண்டிகை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்